ஆ சொல்லுங்கள் ஆ ஆமாம் சொல்லுங்கள் ஓகே சார் சொல்லுங்கள்

ம் சொல்லுங்கள் சார் என்னென்ன பொருள் வேணும் சார் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் அறுபது சதவீதத்துலேந்து ஐம்பது சதவீதம் உங்களுக்கு லாபம் வரும் சார் நீங்கள் என்ன மாதிரி பொருள்கள் வேணும்ன்னு சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் சார் இப்போ உங்களுக்கு ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ இப்போ ஒரு செட்ன்னா ஒரு செட்டில் பன்னெண்டு பீஸ் இருக்கும் சார் நாங்கள் நூறுரூவாய்க்கு தருவோம் அது ஒரு செட் நீங்கள் ஹோல்சேல் டீல்லே இதான் சார் ரேட் போய்க்கிட்ருக்கு ஆமாம் சார் அந்த மாதிரி நீங்கள் விற்கலாம் சார் இப்போ உங்களுக்கு என்னென்ன வேணும் சார் இல்லை சார் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நீங்கள் தான் சார் போக்குவரத்து செலவு எல்லாமே நீங்கள் தனியாக பண்ணனும் சார் நீங்கள் வந்து என் கடையில் வந்து வாங்கிக்கலாம் சார் ஹோல்சேலாக

நம் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் இருக்குல சார் புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கு சார் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு எதுத்தாப்ல இருக்கு சார் நீங்கள் நேரில் வாங்க சார் நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் சார் நீங்கள் நேரில் வாங்க நம்ப பேசிக்கலாம் என்னென்ன வேணும்ன்னு மட்டும் சொல்லுங்கள் நம்ப எல்லாவற்றையும் பேசி பண்ணிக்கலாம் சார் சரி ஓகே சரி ஓகே சார் நன்றி நன்றி